கொரோனா டைமில் நம்ம ஸ்கூலில் வந்து எல்லாமே காலே காலேஜ் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் கற்றுக்கிட்டாங்க ஸோ நீங்கள் நான் வந்து சரியாக அவ்வளோக்கா ஒன்றும் ஃபோக்கஸாக அவங்க டீச் பண்ணமுடில டவர் கிடைக்காது சில டைம் டீச்சர்க்கும் ஸ்டுடென்ட்க்கும் ஸோ அவங்க அதனால் சரியாக கற்றுக்க முடியலை பட் ஆனால் அவங்க வந்து ஆன்லைனில் வந்து நிறையா வந்து அவங்க யூடியூபர்ஸ் வந்து நிறையா கோ கோர்சஸ் அவேலபுல் பண்ணிக்கிறாங்க அதுலேயும் நிறையா டீச்சும் பண்ணி தராங்க இது வந்து நம்ம ஸ்கூல் காலேஜஸில் போ ஃபீ அங்கே வந்து ஃபீஸ் கட்டணும் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் போனாலும் அங்கே ஃபீஸ் கட்டணும் ஆனால் பட் வந்து இது ஆன்லைன்லேயே இருக்கிற கிடைக்கிறனால உங்களுக்கு ஃப்ரீ டோட்டலாகவே ஸோ அப்படி எதாவது கற்றுக்கிட்டா அது மூலிமா நீங்கள் நிறையா கற்றுக்கலாம் நீ எத்தனை டைம் வேணாலும் ரிப்பீட் பண்ணியும் பார்த்துக்கலாம் அதையே ஸோ க நான் இதை வந்து இன்னும் கிடைக்க எனக்கு இன்னுமே கிடைக்கான்னு ரொம்ப அவசி அந்த இது நினக்கிறேன் நான் வந்து கிடக்கணுந்தான் நினக்கிறேன் நான் வந்து கோடிங்கில் எனக்கு நாலேஜு எனக்கு தேவைப்பட்டது ஸோ நான் அது வந்து டவிலியூ த்ரீ ஸ்கில்ஸுங்கிற ஒரு கூகுளில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அதில் நான் இது பண்ணிக்கிறேன் அது போக எனக்கு எதாவது ஜென்ரல் நாலேஜ் பற்றி தெரியணுன்னா யூடியூப்பில் வந்து மினிட்ஸ் மிஸ்ட்ரி சேனலை பார்ப்பேன் அதிகமாக